நான் முயற்சி செஞ்சு செய்யணுன்னு நினைக்கிற ரெசிபி என்னன்னா சிக் இது சிக்கன் மட்டன் ரெசிப்பியை வந்து செய்யணுன்னு நினைக்கிவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பும் அதே மாரி இது வந்து செய்யலான்னு பார்த்தா அதற்கான எப்படி செய்யறதுன்ட்டு எனக்கு தெரியாது அந்த ரெசிபி எனக்கு ரொம்ப கடினமான ரெசிபியாகவே இருக்கு